ஆ பால் பண்ணைங்களா என்ன பால் தயிர் என்ன என்னென்ன ப்ராண்டு என்ன எப்படி இருக்குது நீங்கள் எப்படி செய்கிறீங்க எப்படி எவ்வளோ கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்க ம் ம்

ஆ ம் சரிங்க சரிங்க அப்புறம் அப்புறம் என்னென்ன ஐட்டம் இருக்குது இருக்குதுங்க தயிர் ஆ நெய் வெண்ணய் வெண் பட்ரு பட் பட்ரு

ஆ பால் பவுட்ருலாம் நல்லா இருக்குங்களா ஆ என்ன ரேட்டு கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்க

பேக்கிங்லாம் எப்படிங்க பால் ப பால்லாம் ஆ பால் இது இது ஆ ஓட்டை மற்றபடிலாம் இந்த டேமேஜு பால் கெட்டுப் போகிறது அதெல்லாம் இருக்காது இல்லைங்களா

ம் ஆ பட்டரெலாம் என்ன பட்டரெலாம் என்ன ரேட்டுங்கண்ண ஆஆ ஆ சேரி ஆ மொத்தமாக கொடுத்தாக்கா மொத் ஆடர் கொடுத்தாலே குடுத்துருவீங்களா பேக் பண்ணி அனுப்ச்சுருவீங்களா ஆ ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க அப்போ நான் நேர்லேயே வந்து பார்த்துட்டு அப் நேர்லேயே வந்து பார்க்கறேங்க பார்த்துட்டு எப்படி இக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நான் ஆட்ரு தர்றேங்க நீங்கள் அனுப்ச்சு அனுப்ச்சு வைங்க எல்லாம் தரமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் பேக்கிங்லாம் ஒழுங்காக இருக்கணும் அதுதது த ப பேக்கிங்கில் டேட்லாம் போடுவீங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அப்போ நேர் நேர்லேயே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆட்ரு என்னவோ கொடுக்குறேங்க கொ அனுப்ச்சு வைங்க ம் சரிங்க சரிங்க

ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க அப்போ நேர்லேயே வந்துடுறேங்க ம் வந்து ஆட்ரு தர்றேங்க ஆ நன்றிங்க நன்றிங்க